இன்னும் நாங்கள் எப்போயுமே எங்கள் வீட்ல வந்து டீ காபி தான் அதிகமாக புரியுதுங்களா காலையில் எழுந்து முழிச்சவொடனே ஒரு ஆறு ஆற்ரை மணிக்கு முழிக்கிறோமா காஃபி காலைல டீ குடித்தா வயிற்றை பிரட்டும் அப்படிங்கிறதுனால காஃபி மட்டும் குடிப்போம் சக்கரை போடாமல்தான் காஃபி குடிப்போம் நான் மத்யானம் பதினோரு மணிக்கு வேலை செஞ்சிகிட்டே இருக்கக்குள்ள வீட்டில் வந்து வீட்டம்மா டீ போட்டு கொடுப்பாங்க அப்படி டீ இல்லையா இந்த சத்துமாவு கஞ்சி கொடுப்பாங்க அது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சாப்பிடுவோம் ஜூஸ்ஸுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களன் மேக்சிமம் இருக்காது எப்போயாவது சந்தைக்கு போனால் ஆரஞ்சு பழம் ஆப்பிளு இப்படி வாங்கிட்டு வந்தாக்க ஜூஸு போட்டு குடிப்போம் ஏன்னா ஜூஸு போடுறது அது தேடணும் இதை வெட்டணும் போகணுங்கிறதால எங்களுக்கு அது செட்டாகலை எதோ ரொம்ப ஆசைப்பட்டோமா போனோமா இந்த கரும்பு ஜூஸ் விற்கும் அதை வாங்கி குடிப்போம் அதேமாரி அங்கே வெளியில் வந்து நார்த்த பழம் ஜூஸு இருக்கும் இல்லை சாத்துக்குடி ஜூஸு இருக்கும் அது போனாலும் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனா ஐஸ் போடாமல் இல்லை ஐஸ் கம்மியாக போட்டு இந்த ஜூ இனிப்பு கொஞ்சம் அதிகமாக போடாமல் ஜூஸ் வாங்கி குடிப்போம் அது நல்லா சூப்பராக நல்லா தேன் மாரி இருக்கும் டீ காபி எப்போயும் பெஸ்ட்டு தான் எங்களுக்கு வேறே ஒன்றும் இது கிடையாது அப்புறம் வீட்டில் வேறே எதாவது செய்கிற மாரி இருந்துச்சினாக்கா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குனு வச்சிங்களேன் லெமன் ஜூஸு சாத்துக்குடி ஜூஸு இல்லை மாதுளை ஜூஸு இதெல்லாம் வீட்டில் சில ச நான் சந்தைக்கு போனாக்க அதை நான் வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு போட்டு குடிக்க குடிக்கிறது அது எனக்கு வெயில் காலத்தில் வந்து கிர்னி பழம் ஜூஸு ரொம்ப பிடிக்கும் அது அது கிர்னி பழம் ஜூஸ் குடிக்கிறதுக்காகவே அங்கே நறுவிக்கு பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடைக்கு போய் ஒரு ரெண்டு ஜூஸு வாங்கிட்டு வருவோம் ரெண்டு ஜூஸ் வாங்குனாக்கா ஒரு அஞ்சு பேர் குடிக்கலாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் அது ரெண்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்காங்க மூணு பேர் நாலஞ்சு ஒரு அளவாக இருக்கும் கரும்பு ஜூஸு மேக்சிமம் குடிக்கறதுதான் ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது எங்களுக்கு ஒன்றும் வீட்டில் ஆரஞ்சு ஜூஸு பிடிக்கும் போட்டு குடிக்கிறது நல்லாயிருக்கும் எங்களுக்கு வேறென்ன ஜூஸு போட்டு குடிக்கிறது வேறே அதுமாரி சத்துமாவு கஞ்சிங்கிறது எங்கள் வீட்ல இப்போ ரெகுலராக இருக்கிறதுதான் இந்த சத்துமாவை கரைச்சி கஞ்சி போட்டு இன்றைக்கி காலைல கூட சத்துமாவு சத்துமாவு கஞ்சி போட்டு குடித்தேன் குடித்துட்டு இருக்கக்குள்ள நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்தார் அவருக்கு கொஞ்சூண்டு ஊற்றி கொடுத்தேன் குடிச்சாரு என்னப்பா இது வெறுசாக இருக்குது ஆமாப்பா நான் செஞ்ச ஜூஸில் இனிப்பு போட்டுக்க மாட்டேன் அடுத்து அவருக்கு இனிப்பு போட்டு கொடுத்து நான் வெறுசாக உப்பு போட்டு குடித்தேன் நல்லா இருந்துச்சி